ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு ஏழு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு ஐந்து லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சி